ஆ சொல்லுங்கள் சார் அவன் ஃபஸ்ட்டு மிட்டர்ம்ல டெஸ்ட்டு முடித்ததுமே ஒரே புவர் பேடு எல்லா குவாலிஃபிகேஷன் எதுலேயும் ஒன்றுமே சரியாக பண்ணலை சார் நீங்கள் என்ன இல்லை சார் ரிப்போர்ட் கார்டை வந்து பார்த்தா ஒரே பேடு பிஹேவியராக இருக்குது ரொம்ப புவராக மார்க் எடுத்து வெச்சிருக்காங்க லோயஸ்ட்டு ரொம்ப கடைசியில் போய்ருக்காங்க என்ன வீட்டில் அவனை கவனிக்கிறீங்களா இல்லையா மேக்ஸில் எபோவ் தேர்ட்டி ஃபார்ட்டி அந்த மாதிரிதான் சார் வாங்கியிருக்காங்க எல்லா டெஸ்ட்லேயுமே இந்தவாட்டி ரொம்ப லோயஸ்ட்டாக போய்ருக்கு மார்க்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் வீட்டில் கொஞ்சம் அவன் கூட கூட நின்று கவனித்து நல்லா படிக்க வையுங்க சார்

ம் இங்கேயும் நல்லா தான் படிக்கிறான் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கான் சார் கொஞ்சம் வீட்டில் நீங்கள் கேர் எடுத்து பாருங்கள் சரிங்க சரிங்க சார் இனிமேட்டு உங்களுக்கு எந்த மெஸேஜாக இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம்

ஓகே சார் எல்லா பசங்களோடு ஆமாம் சார் ஒரு டென் டூ டுவெல்லு அந்தமாதிரி டேட்டில் வரும் டெஸ்ட்டு அதுக்கு தகுந்தமாதிரி நீங்கள் அவனை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து ப்ரிப்பர் பண்ணி உடணும்

ம் சரிங்க சார் நீங்கள் வந்து நீங்கள் வந்து எங்களை பார்த்துட்டு போங்க சரிங்க சார் ம் ஓகே சார் ம் தேங்க்யூ